உள்ளூர் நாட்டுப்புறப் பாடல்களை பற்றி கேட்டுருக்கீங்க கோவை மாவட்டத்துலேயும் சரி நான் வசிக்கிறது திருப்பூர் மாவட்டம் எனக்கு அருகில் இருக்கிற கோவை மாவட்டத்துலேயும் சரி அந்த மதுரை அந்த மதுரை சைடெல்லாம் வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும் நான் கேட்டு ரசித்ததெல்லாமே கோவையோட அந்த பேச்சு வழக்கு தான் அதனால் வந்து எனக்கு கோவை அப்புறம் பேச்சு வழக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சைடு இருக்கிற நாட்டுப்புற பாடல்களும் பிடிக்கும்னு சொல்லலாம்